நீங்கள் பஸ்சில் போகிறது ரொம்ப பிடிக்கும் பயணிக்கிறது ரொம்ப பிடிக்கும் பஸ் ஏறுனதும் எனக்கு சன்னல் ஜன்னல் சீட்டு காலியாக இருக்கான்னு தான் மெயினாக பார்ப்பேன் அப்படி காலியாக இருந்துச்சின்னால் மெ அங்கே உட்காந்துக்குவேன் சப்போஸ் இல்லைன்னா கிடைக்காத பட்சத்துக்கு எங்க சீட் இருக்கோ அங்கே காலியாக இருக்கோ அங்கே போய் உட்காந்துக்குவேன் ஜன்னல் சீட்டு எப்படா காலியாகும்னு பார்த்துட்டே இருப்பேன் அப்படி இப்போது காலியாச்சுன்னால் டக்குன்னு அங்கே வந்து உட்காந்துக்குவேன் நின்றுட்டு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் நான் பயணித்திருக்கேன்